வணக்கம் ஐயா எனது வீட்டில் மின்சாரப் பயன்பாட்டை சரியாகவும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் எனக்கு ஒரு தானியங்கி அமைப்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் நான் என்னுடைய வீட்டில் இருப்பதில்லை நான் பணிக்காக ஒசூர் சென்று அங்கேயே தங்கி வேலை பார்த்து வருகின்றேன் ஏனென் எதற்காக நான் தானியங்கி அமைப்பை பொருத்த வேணும் என்று திட்டமிட்டுள்ளேன் என்றால் என்னுடைய வீட்டில் மின்சாரம் சார்ந்து நிறைய பிரச்சினைகள் வந்துக்கொண்டு இருக்கிறது அதை என்னால் வீட்டில் இருந்து பார்த்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பணியின் வேலை அதிகமாக இருப்பதால் அங்கு எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அதை நான் தெரிந்துக்கொள்ள தான் இப்பொழுது எனக்கு மின்சார நுகர்வு அடிப்படையில் எனக்கு ஒரு மீட்டர் வாசிப்பை தருமாறு உங்களிடம் விண்ணப்பித்துள்ளேன் எதுக்காக என்றால் அதை வைத்துத் தான் என்னுடைய வீட்டில் உள்ள பயன்பாட்டை என் அது வைத்துத் தான் வீட்டில் உள்ள பயன்பாட்டையும் செயல் திறனையும் கண்காணிக்கவும் எனக்கு அது மிகவும் அவசியமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் எனக்கு நீங்கள் அதை பொருத்தித் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்